ஆடி பிஎம்டபிள்யூ எமகா ஹீரோ மெஜிஸ்டிக் சில்வர் ப்ளஸ் அப்பாச்சி ஹீரோ ஹோண்டா மகேந்திரா மாருதி சுசூக்கி ராயல் என்ஃபீல்டு பஜாஜ் பல்சர் டிவிஎஸ் ஸ்ப்ளெண்ட்ரு ஹார்லி டேவிட்சன் ஜாகுவார் பென்ஸ்